சாராயம் சாராயம் என்றால் என்ன சாராயம் என்பது ஒரு போதைப் பொருள் மிக மிக போதைப் பொருள் ஏன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் வந்து இதை விற்கக்கூடாதுன்னு நிறைய போராட்டம் பண்ணாங்க மக்கள் நிறையா வந்து இறந்துருக்காங்க மக்கள் அதனால் தான் அரசு வந்து இந்த மதுபானக் கடையை வந்து மூடணுன்னு நிறைய எல்லாம் போ போராட்டம் பண்ணாங்க அரசு வந்து இது விற்க வந்து விற்கக்கூடாதுன்னு நிறைய சட்டம் போடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறையப் பேரும் இந்த சாராயத்துனால எலக் நிறையப் பேர் குடல் இதாகி கல்லீரல் இதாகி நிறையப் பேர் இறந்துப் போகறாங்க ஏன்னு கேட்டோம்னா அந்தளவுக்கு அரசு வந்து இதை வந்து ஒ ஒரு ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊரில் ஊருக்கு அஞ்சு ஆறு ஒயின் ஷாப்பு டாஸ்மாக் கடைகள் மதுபானக் கடைகள் நிறைய வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதனால் தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதாயிட்டுருக்குது நிறையா மக்கள் இது அலையிறாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் மக்கள் தேடிப் போகற ஒரே கடை இந்த மதுபானக் கடை மட்டும் தான் டாஸ்மாக் கடை சாராயக் கடை ஏன்னு கேட்டீங்கன்னா அரசு வந்து இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப அதிகரிச்சு போயிடுச்சு ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு ஒரு சாராயக் கடை இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்தளவுக்கு மக்கள் அடிம் அடிமை ஆயிட்டாங்க ஒரு சாராயம் குடிக்கிறனால ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பத்தில் ரொம்ப பாதிக்கிறார் அந்த அவர் குடிக்கிற சாராயத்துனால அந்த ஒரு குலந்தையும் நாலு பேரும் குலந்தைகள் அனைவரும் எல்லாம் இறந்துப் போகறாங்க